ஹலோ ம் இன்னைக்கு உள்ள காலக்கட்டம் எப்படி அன்னைக்கு உள்ள காலக்கட்டத்தில் வந்து எங்கே போனாலும் சைக்கிளில் தான் போவணும் சைக்கிள் இல்லாதப்போ நடந்து போகணும் நடந்து காட்டுக்கு போய்ட்டு வருவாங்க அப்புறம் நடந்து போய்விட்டு காலத்து காலத்துல எல்லாம் அப்படியே ச பண்ணிகிட்டு இருக்ககுள்ளே ஒரு துருவம் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு சி டவுனுக்கு போனாக்கூட நடந்து போவாங்க நடந்து தான் போய் காசு அப்போல்லாம் காசுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு நாலனா கிடச்சாங்கனா அன்னைக்கு அன்னைக்கு நான் அன்னைக்கு நான் ஒரு ஒருரூவா எடுத்துகிட்டு போனாங்கனா ஒரு பை நிறைய ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க இன்னைக்கு ஒருரூவா எடுத்துட்டு போனா வாங்கமுடியுங்களா வாங்க முடியாது அப்போ நடந்தே போய்விட்டு நடந்தே வருவாங்க அதுக்கு பிறகு சைக்கிளு சைக்கிளில் போய்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நடந்து போனாங்க அப்புறம் சைக்கிளுக்கு வந்தாங்க அப்படியே சைக்கிளில் வந்து அதுக்கு பிறவு சந்தைக்கு போனாலும் சைக்கிளு எங்கே காட்டுக்கு போனாலும் சைக்கிளு அப்போ வீடு வீடாக சைக்கிள்லாம் இருந்துது அப்புறம் எங்கே பார்த்தாலும் சைக்கிள் அப்போ ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாம வாடகை சைக்கிள்ளு அவங்கவுங்க ஒரு பத்து சைக்கிள் வச்சிக்குவாங்க பத்து சைக்கிளை வச்சிக்கிட்டு வாடகை சைக்கிளு போறவங்க எங்கேயும் போணோம்னா ஒருரூவா ஐம்பது பைசா நாலனா ஒரு மண் நேரத்துக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க வருவாங்க என்ன அந்தமாதிரி பண்ணிகிட்டு இருக்குறாங்க அப்படி எடுத்துகிட்டு இருக்கிற பண்ணிட்டு இருக்குற காலக்கட்டத்தில் இன்னக்கு சைக்கிள் வந்துச்சிங்க சைக்கிள் வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே என்ன பண்ணுச்சிங்க அப்படியே மெல்ல மாட்டுவண்டிங்க ஆயிடுச்சுங்க மாட்டுவண்டி எங்கே போனாலும் மாட்டுவண்டி ஒரு ஹாஸ்பத்திரிக்கு ஒருத்தரை ஏற்றிட்டு போனாலும் மாட்டுவண்டியில தான் ஏற்றிட்டு போவணும் ஒரு காட்டுக்கு எருவடிக்கணும்னாலும் மாட்டு வண்டி கட்ட வண்டியில தான் போவணும் அந்த கட்டைவண்டி கொஞ்சம் நாளாக ஓடின பிறவு என்னாச்சு டயர் வண்டியாச்சு கட்டவண்டியாக வந்தது டயர் வண்டியாக வந்துச்சிங்க அந்த டயர் வண்டி வந்த பிறவு என்னாயிப்போச்சு எங்கே பார்த்தாலும் ஆற்றுல மணல் அடிக்கிறது கல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து டயர் வண்டியிலயே அடிச்சிக்கிட்டு வந்தாங்க டயர் வண்டியில அடிச்சிக்கிட்டு வந்தவொன சரி இது ஒரு காலக்கட்டம் அந்த டயர் வண்டி வந்தவொனே என்ன பண்ணி விட்டாங்க அப்படியே ட்ப்பர் ட்ராக்ட்ரு ட்ப்பர் வந்துருச்சிங்க அந்த ட்ராக்டர் ட்ப்பர்ல மணல் அள்ளிகிட்டு வந்தாங்க டயர் வண்டி யாரும் இப்போ கூப்பிடுறதில்ல அதுக்கப்புறோம் ஒரு நட எடுத்துகிட்டு வந்தா டயர் வண்டியில எடுத்துகிட்டு வரத்தோட ட்ப்பர் எடுத்துகிட்டு போனா ஒரு ஒரு யூனிட் மணல் ஃபுல்லாக வரும் திருப்பியும் பத்து போட்டி போட்டு எடுத்துகிட்டு வருவான் ட்ரக்குகாரன் அப்படினு ட்ப்பருக்கு வந்து விட்டாங்க அப்படியே ட்ப்பருக்கு வந்து என்ன பண்ணி விட்டாங்க லாரிக்கு வந்து விட்டாங்க லாரியில போனா ஒரு நாலு ட்ப்பரு வரதை விட அவங்க ஒரே நடையாக வந்து நாலு ட்ப்பரும் ஒரு லாரியில இறக்கிடுவான் அப்படினு இப்போ உள்ள கலக்கட்டத்தில் போயிவிட்டு இருக்குதுங்க இப்போ உள்ள காலக்கட்டம் வந்து என்னான்னா லாரியில நாலு நடை ஒரே நடையில வந்துறது நாலு யூனிட் அடிக்கிறது ஒரே நடையாக வந்துருது வந்து கொட்டிப்விடுறான் வேலை முடிஞ்சு போவுதுங்க அப்புறம் இப்போ இன்னைக்கு அந்த லாரி வந்துச்சு இப்போ இப்போ ஆட்டோ இப்போ வீடு வீடுக்கு ஆட்டோ ஆயிப்போச்சு இப்போ ஆட்டோ வந்தவொனே என்னாயிடுச்சு எங்கே பார்த்தாலும் ஆட்டோ இப்போ ஆட்டோ வந்து ஊருக்குள்ளே நின்றவுனே என்ன ஆயிடுச்சு என்னடா எல்லாம் ஆட்டோவாக வச்சுக்குறோமே சரினு இப்போ எல்லாம் காரு வில குறஞ்சி போச்சின்னு காருக்கு வில குறஞ்சிபோச்சிங்க பெரிய பெரிய பணம் வசதியானவங்க காரு வச்சுக்குறாங்க இப்போ இல்லாதவங்க கூட காரு வச்சுக்குறான் ஏன்னா சீப்பாக இருக்குது காரு இப்போ எங்கே பார்த்தாலும் பட்டறையில பழைய வண்டி இருக்கு அதை பெயிண்ட் அடிக்கிறாங்க புதுசாக இது பண்ணி அந்த வண்டியை கொண்டாந்து வீட்டில் நிப்பாட்டிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் இப்படி வந்து எப்படி எப்படியோ போய் இப்போ உள்ளே காலக்கட்டத்தில் வந்து இப்போ வீட்டுக்கு சைக்கிள்லாம் நின்ற இடத்துல வந்து கார் நிற்கிதுங்க பைக் சைக்கிள் நின்ற இடத்துல பைக்கு நிற்கிதுங்க பைக்கு நின்ற இடத்துல இப்போ இன்னக்கு கார் நிற்கிது கார் நிற்கிற இடத்துல இப்போ என்ன பண்ணீங்க எல்லாம் டெம்போ ட்ராவல்ஸ்ஸு இந்தமாதிரி வண்டியெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் ஒன்று ரெண்டு வாங்குனவொனே என்ன பண்ணுறாங்க லாரி எல்லாம் வாங்கிருக்காங்களே சரி நாமளும் ஒரு லாரி வாங்குவோம் அப்படினு ஒவ்வொருத்தர் இப்போ லாரி வாங்க ஆரமிச்சி விட்டாங்க எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இப்போ கிராமத்தில் கூட லாரி நிற்கிது முன்னேலாம் டவுனில் போனாதான் லாரி பார்க்கலாம் அன்னக்கு உள்ள காலக்கட்டத்தில் இன்னக்கு ஊருக்குள்ளையே நிற்கிது கிராமத்துக்குள்ளாறயே வந்து லாரி நிற்கிது அந்தமாதிரி காலம் போய்கிட்டு இருக்குதுங்க இன்ன இப்போ இந்த அந்தகாலத்துக்கும் இந்தகாலத்துக்கும் எங்கேயோ போவுதுங்க வித்தியாசமாக இன்னைக்கு உள்ள காலக்கட்டத்தில் இருந்தாலும் முன்னைக்கி இன்னைக்கு விலவாசி எறிகிட்டு போதுங்க எறிகிட்டு போனாலும் இன்னைக்கு திறம இப்படி செஞ்சா அது செய்யலாமா அதை செய்யலாமா இன்னைக்கு இந்த வண்டி வாங்கணும் இன்னைக்கு இந்த வண்டியை விற்றுட்டோம் அடுத்து வேறு வண்டி வாங்குவோம் அப்படினு நம்ம எப்படி இப்போ இந்த வீடு கட்டுறதுல எப்படி மாரி மாரி போகறோமோ இன்னைக்கு கூரை வீடாக இருந்தது மெத்தை வீடாக வந்துச்சு மெத்தை வீடாக ஆனோனே இப்போல்லாம் ஒட்டு போட ஆரமிச்சி விட்டாங்க அப்படி பலவிதமாக பண்ணுறாங்க இப்போ இன்னக்கு காட்டுக்கு பாருங்கள் முன்னவந்து டயரு வண்டியில போன இடத்துக்கெல்லாம் இப்போ ட்ரக்குலையே போகுது எருவு ட்ரக்கில் போகுது ட்ரக்கில போகுது போய்விட்டு ரெண்டு நடையாக போனா கொட்டிப்பிடுறாங்க அதை இப்போ என்ன பண்ணுறாங்க அன்னக்கு ஆளு வச்சு நிறவுனாங்க இன்னைக்கெல்லாம் ஜேசிபி எடுத்துகிட்டு போய் அந்த எருவு அப்படியே மண்டையால் அப்படி தட்டிவிடுது ஆள் தள்றமாதிரி அப்படி பரவலாக ஜேசிபியாலே கிண்டிகிட்டு வந்துடுறாங்க இன்னக்கு உள்ள காலக்கட்டத்தில் அப்படியே காலம் ஒன்று ஒன்றும் ஏறி ஏறி போயிகிட்டு இருக்குதுங்க முன்னைக்கி இன்னைக்கு எங்கேயோ போய்ருச்சீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்ரு மாதிரி வந்துருச்சுங்க இன்னைக்கு எல்லாம் பேனா பிடிச்சி எழுதுறவங்கலாம் இன்னைக்கு கம்ப்யூட்ருலையே தட்டி எடுத்துடுறாங்க தப்பான இடத்துல மட்டும் பேனா கையை காட்டுறாங்க தப்பில்லையா உடனே கம்ப்யூட்ரில் அடிக்கிறாங்க எல்லாம் கம்ப்யூட்ரு காலத்தில் போயிருச்சுங்க இன்னைக்கு ஒரு லேடிஸ் கிட்ட கேட்டு கூட இன்னக்கி படிப்பு வழியில பார்க்கக்குள்ள எல்லாமே முன்னணியில போயிகிட்டு இருக்குதுங்க இன்னக்கு படிப்பு தான் முன்னாணி போயிகிட்டு இருக்குது அன்னைக்கு உள்ள காலக்கட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வரதை பார்த்திங்கன்னா ரொம்ப அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பரவாயில்ல இன்னைக்கு பாருங்கள் அன்னைக்கு அடுப்பு ஊத்துனாதான் அடுப்பு பற்றவச்சா எரியும் இன்னைக்கெல்லாம் சிலிண்ட்ரு வந்து விட்டாங்க இப்போ சிலிண்ட்ரு வந்தப்பேத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குச்சியே கண்டுக்கமாட்டுங்குறாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் பாருங்கள் காட்டில குச்சி எங்கே பார்த்தாலும் இப்படி திரும்பினா குச்சி கிடைக்குது காட்டில அதை எடுக்க மாற்றாங்க ஏன் போனா சிலிண்ட்ரில் பற்றவச்சிட்டு போகலாமே சிலிண்ட்ரில் பற்றவச்சி சோறாக்கிட்டு போவோம் ஏன் இது பண்ணும் அப்படிங்குற காலம் போவுதுங்க இன்னைக்கு காட்டில இருக்கிற குச்சி இதெல்லாத்தையும் வெட்டி எடுத்து விற்றுறாங்க இன்னக்கு என்ன சிலிண்ட்ரு இன்னக்கு சிலிண்ட்ரு பாருங்கள் இப்போ இன்னக்கு எழுநூறுரூவா இருந்தது இன்னக்கு எட்நூறுரூவா ஆச்சு இன்னக்கு தொள்ளாயிரம் ஆச்சு இன்னக்கு என்னாயிப்போச்சுங்க ஆயிரத்து எரநூறுரூவா கொடுத்தா தாங்க சிலிண்ட்ரு ஆயிரத்து இரநூறுவா கொடுத்தாதான் சிலிண்ட்ரு வருது என் வீட்டுக்கு அந்தமாதிரி காலக்கட்டத்தில் கொண்டாந்து விட்டுட்டாங்க இன்னைக்கு உள்ள காலம் அப்படி போயிகிட்டு இருக்குதுங்க இன்னும் இதுக்கு மேலே இன்னும் நம்ம எங்கள் முற தலமுறல இப்படி இவ்வளோதூரம் நான் என் வயசுக்கு வந்துருச்சுங்க இன்னும் இதுக்கு மேலே இன்னும் பிள்ளைங்க காலத்தில் என்னென்ன பண்ணுவாங்கனு தெர்லைங்க இன்னும் சோறே வந்து கரண்டியில சாப்பிடுற மாதிரி கூட வந்துருமாட்டுக்கு கையால் சாப்பிடுறவங்க கரண்டியால் ஸ்பூன்னால் சாப்பிடுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுலையும் அந்த மாதிரி சாப்டுறமாதிரி வந்துரும் அப்படினு உள்ள காலக்கட்டத்தில் வந்துகிட்டு இருக்குங்க அப்படினு இன்னைக்கு உள்ள காலக்கட்டம் அப்படி போயிகிட்டு இருக்குதுங்க கம்ப்யூட்ரில் காலத்தில் வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நாள் போனாவே ஃபுல்லாகவே கம்ப்பில்ட்ராயிரும் இன்னைக்கு விவசாயத்தில் வந்து எங்கேயோ போய் எங்கேயோ வந்து விட்டோங்க ஆமாம்ங்க இன்னைக்கெல்லாம் வந்து என்ன இதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படி போயிகிட்டு இருக்குதுங்க இன்னும் இந்தக் காலம் இன்னும் வந்து எப்படிலாம் மாறுமோ என்னான்னு தெரியலங்க ஆமாம்ங்க சரிங்களா அப்படி உள்ள காலம் போயிகிட்டு இருக்குதுங்க